ஹோட்டல் மற்றும் தாபாக்கள்ல சாப்பிட்ட அனுபவம் சாப்பிட விரும்புகிறீங்கன்னால் நான் நிறைய ஹோட்டல்ல சாப்பிட்டதில்ல அப்படியும் வெளியூர் எங்கேயாச்சும் டூ வெளியே போனாங்கன்னால் தாபாக்கள்ல சாப்பிட்ருக்கோம் அதில் வந்து புல்கே அப்புறம் வந்து பச்சைப்பயிறு க்ரேவி அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அது எல்லாம் முட்டை மசாலா இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் விரும்பி தாபாக்கள்ல ரொட்டி புல்கேவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிடுவோம்